பின்னல் பின்னும்போது நிறையா தப்பு செஞ்சுருக்கேன் அப்படி செஞ்சதுக்கப்பறமேல் அந்த பின்னலை திருப்பியும் கழட்டுறதுக்கு மிகவும் சிரமமாக இருந்திருக்கு அதனால் அதுக்காக நிறையா நேரத்தை நான் செலவழிச்சி அந்த பின்னலை கழட்டி திரும்பவும் அதை சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தனால் இதில் இருந்து என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புடின்னா திரும்பவும் இந்த மாதிரி தவறை வந்து செய்யக்கூடாது அப்புடின்றத இந்த அனுபவத்திலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி தைக்கணும் தைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னல்லாம் செய்யணும் அப்புடின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அதில் வந்து க வேலையே தொடங்குவேன் அந்தளவுக்கு அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன்